ஹலோ ஆ ஆமாங்க நீங்கள் ஆ சொல்லுங்க மேம் ஓ ஐயய்யோ அப்படிங்களா ஐயய்யோ ஓகே ஓகே மேம் ம்ம் மேம் நான் இங்கே வெளியே இருக்கேன் மேம் வீட்டில் வேறு யாருமே இல்லை நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க நான் ஒரு ஈவினிங்குள்ளே வந்துடறேன் மேம் வந்து நான் பிக்அப் பண்ணிக்கிறேன் மேம் ஒரு மூணு மணிக்கு இல்லை நாலு மணிக்குள்ளே வந்துடறேன் மேம் மேம் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக பார்த்து வாங்க சரி ஓகே ஆ ஓகே மேம் ஓகே ஓகே மேம் கொஞ்சம் பத்திரமாக பார்த்து வா